நான் வந்து ஆன்லைனில் பார்த்திங்கனா ஒரு இண்டக்ஷன் ஒன்று வாங்கினேன் இந்த இண்டக்ஷன் வந்து ஃபர்ஸ்ட்டு பார்க்குமோது நல்லா தான் இது இருந்துச்சு ஃபர்ஸ்ட்டு ஒரு ஒன் வீக் யூஸ் பண்ணேன் அப்புறோம் பார்த்திங்க அப்படின்னா மைனஸ் பட்டன் வந்து ஒர்க் ஆகாமல் இருந்துச்சு என்னடா இது மைனஸ் பட்டன் ஒர்க் ஆகலையே அப்படின்னு யோஸ்ச்சிட்டே இருந்தேன் சரி நம்ம கொண்டு போய் ஷாப்பில் காம்க்கிலாமா அப்படின்ட்டு நான் பார்த்துட்ருந்தேன் அப்புறோம் பார்த்திங்னா கொஞ்ச கொஞ்ச நாளியாக ஒரு மறுநாள் மறுநாளில் அந்த மைனஸ் பட்டன் ஒர்க்கானுச்சு அதே மாதிரி பார்த்திங்னா ஒரு ஒரு பட்டன் ஒர்க் ஆகும் ஒர்க் ஒரு பவர் பட்டன் ஒர்க் ஆகாது சடனாக பார்த்திங்கனா திடீர்னு ஒர்க் ஆகும் ஸோ அது வந்து எனக்கு அந்த அந்த ப்ராடக்ட் வந்து பிடிக்கவே இல்லை நான் ஒரு ஃபைவ் தொளசன்ட் கொடுத்து அந்த இண்டக்ஷனை வந்து நான் பை பண்ணேன் பட் ஏன் தான் ஆன்லைனில் நம்ப ஆர்ட்ரு பண்ணோம் அப்படிங்கிற மாதிரியே இருந்துச்சு அது தான் என்னோட பேட் எக்ஸ்பீரியன்ஸு அதுவும் இல்லாமல் அந்த இண்டக்ஷன் என்னாயிருச்சுன்னா ஒரு தடவ வந்து ரொம்ப மழை பேஞ்சுட்ருந்துச்சு மழை காலத்தில் வந்து நான் இண்டக்ஷன் யூஸ் பண்ணேன் சூடு தண்ணி போடுறதுக்காக அப்போ வந்து பார்த்திங்கனா ஒரு இடி இடிச்சிச்சு இடி இடிச்சு ஒடனே என்னவோ டபாருன்னு வெடிச்ச மாதிரி இருந்துச்சு போய் பார்த்தா இண்டக்ஷன் ரெண்டு பாலமாக இருக்கு இண்டக்ஷன் வந்து நா நல்ல வேளை வந்து கனெக்ட் பண்ணலை கனெக்ட் பண்ணாம ஆப் பண்ணல ஆப்ல இருந்துச்சு திடீர்னு பார்த்தா அது ரெண்டுன்னு ரெண்டாக வெடிச்சு நடுவுல ஒரு பாலம் போட்டு கோடு போட்டு இருக்கு நான் ரொம்பவே டிஸ்அப்பாயிண்ட்டடாக ஆயிட்டேன் நான் சப்போஸ் இன்கேஸ் கரெண்ட்டில் வச்சிருந்தேன் அப்படினா ஃபுல்லாக வீடு ஃபுல்லாக சர்க்யூட்டாகியிருக்கும் அந்த மாதிரி எதுவும் ஆகம நல்ல வேளை த காடோட கிரேஸ் தான் என்ன வந்து அது மாதிரி சேவ் பண்ணுச்சி வெடிச்சிருச்சி அது வந்து நான் இனிமே ஆன்லைனில் எலக்ட்ரானிக் டிவைஸ் வாங்கவே கூடாதுன்னு முடிவெடுத்தேன் அந்த இண்டக்ஷன் தான் காரணம் அது தான் என்னோட பெரிய நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ்